நேரம் குறைவா இருக்குது நிறைய ஆளுகள் இருக்கிறாங்க அப்படினு சொன்னால் டக்கெனு எலும்பிச்சம்பழம் சாதம் தேங்காய் சாதம் அப்படி இல்லை அதுக்கும் நேரம் குறைவாக இருக்குதுனால் ரைஸை மட்டும் வைச்சுட்டு எப்பவுமே வீட்டில் புளிக் காய்ச்சல் வைச்சுருப்பேன் எடுத்து நீட்டாக நல்லெண்ணையை ஊற்றி தாளித்து விட்டு ஒரு கிளறு கிளறி ஊறுகாய் வைச்சு எடுத்துகிட்டு போயிகிட்டே இருப்பேன் அவ்வளோ தான்